சமீபத்தில் நான் வந்து அமேசான்லேருந்து நிவ்யா மென் ஷவர் நான் வந்து வாங்கியிருந்தேன் அந்த ஜெல் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃபர்ஸ்ட்லாம் நான் சோப்பு தான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன் சமீபத்தில் என் பிரெண்ட் ரமேஷுன்னு ஒருத்தரு இந்த ப்ராடக்ட் எனக்கு சஜ்ஜஸ் பண்ணார் நான் அமேசானில் பார்த்து டிஸ்கவுண்ட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்குனே எனக்கு அது போட்டு குளிக்க ஆரம்பிச்சதுலேருந்து ரொம்ப ரீஃப்ரெஷ்ஷிங்காக இருக்குது அதுமட்டும் இல்லை ஸ்வெட் ஸ்மல் வந்து சுத்தமாக இல்லை எனக்கு ரொம்ப ரெட்யூஸ் ஆகிடுச்சு அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து அதுமட்டும் இல்லாமல் சோப்பை விட இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் டேஸ் ரொம்ப நாள் வருது ரொம்ப நாள் நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நல்லா நொரை நிறைய வருது குளிக்கிறதுக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்குது அது குளிக்கும்போது